எனக்கு சிங்கிங்லனு பார்த்தோம்னா வந்து எனக்கு யுவன் ஷங்கர் ராஜா ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல ஒரு மியூஸிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் எனக்கு அவர் பாடுற எல்லாம் பாட்டுமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த லவ் ஃபீல்ஸ் சாங்லாம் ரொம்ப நல்லா பாடியிருப்பார் அதேமாதிரி லவ் ஃபெயிலியரும் நல்லா பாடியிருப்பார் அது எக்ஸ்பெஷலி பீஜிஎம்லாம் செமை வேறே லெவலில் பண்ணுவார் அது கேர்ள்ஸுக்கு நிறைய மியூசிக் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்குனே ஒரு தனி பீஜிஎம் போட்டிருப்பாங்க அவர் வந்து ஒரு தனி பீஜிஎம் கிங்ன்னு கூட சொல்லுவாங்க அண்டு யுவன் ட்ரக்குனு கூட சொல்லுவாங்க அவரு போடுற ஒவ்வொரு பீஜிஎம்லேயும் ஒவ்வொரு மியூசிக்லேயும் வந்து அப்படியே ஒரு ஆர்ட்டு அப்படி ஒரு செம்ம ஃபீலு நமக்கே வந்து அது எழுதின மாதிரி கூட இருக்கும் எனக்குலாம் செ சில பாட்டு அவரு பாடின பாட்டுலாம் கேட்கும்போது நமக்காகவே பாடுனால் மாதிரியே இருக்கும் அந்த லவ் ஃபீலாக இருக்கட்டும் ஒரு ஃபெயிலியராக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் அவரு வந்து ஒரு கிங்கு தான் யுவன் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் சாங் யுவன் ட்ரக்ஸ்னு சொல்கிறதுக்கான அந்த ரீசனே எனக்கு அவர் சாங்ஸ்லாம் கேட்டதுக்கு அப்பறம் தான் புரிஞ்சிச்சு நல்ல சூப்பரான சிங்கர்னு சொல்லி மியூசிக் டைரக்டரு எல்லாமே ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம் நல்லா இப்போ சிங்கிங்லாம் பாடியிருக்காரு நல்ல பாட்டு பாடியிருக்காரு அதாவது லவ் ஃபெயிலிர் சாங்கலாம் வந்து ரொம்ப மோஸ்ட்லி ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் சாங்க்ஸ்லாம் வந்து நிஜமாலே ரொம்ப நல்ல சாங்ஸ்லாம் இருக்குது